அண்ணா சுரேந்தருங்களா ஆ தோட்டத்துக்கார் தாங்க அண்ணா இந்த டைம் என்னென்ன காய்கறிங்கண்ணா விளைச்சல் வந்துருக்குது ஓ சரி சரிங்ண்ணா லோடு எவ்ளோங்கணா ஆகும் ஒரு மூட்டை கணக்கு ஆயிரத்து இரநூறுங்ளா பெரிய லோடு இறக்குமோதுங்ணா பெரிய ஒரு பத்து மூட்டை பாஞ்சு மூட்டை ஒரு தக்காளியில கத்திரிக்காய்ல இறக்குமோது எவ்வளோ வருங்க பத்து கிலோ

ஓ சரி சரிங்ணா இல்லைணா இப்போ நான் மார்க்கெட்டில் இண்டியன் காய்கறி கடைனு ஒன்று வச்சுருக்கன் இந்த ஸ்டார்டிங்கில் தேவைப்படுதுங் இதெலாம் எப்போ சொன்னால் நீங்கள் எப்போ லோடு இறக்குவிங்க இல்லை நாங்களே வந்து எடுத்துகிற மாதிரி இருக்குங்களா ஓ சரி சரிங்க அப்புறோம் காய்கறி எல்லாம் எந்த குறைவோடும் இருக்காதுங்கள கர்ட்டாக வந்து இறங்கிடு இல்லிங்க இந்த பழசு எல்லாம் போட்டு விட்ற மாட்டீங்களே ஓ சரிங்ண வேறு என்னென்னணா காய்கறி எல்லாம் இருக்குது வேறங்கணா எல்லாமே லோடு கணக்குலாங்கணா அதெலாம் என்ன மாதிரி இதுங்க ஓகேங்கணா டிஸ்கௌண்ட் எல்லாம் எதுவும் இல்லைங்களா அதெலாம் எதுவும் இல்லிங்க நான் கரெக்டாக ஃபிக்ஸுடு ப்ரைஸ் தானாங்க என்னங்கணா ஹெவியாக லோடு இறக்குமோது டிஸ்கௌண்ட் எல்லாம் பண்ண மாட்டிங்களா இல்லிங்கணா தெரிஞ்சவங்க சொன்னாங்க டிஸ்கௌண்ட் எல்லாம் பார்த்து பண்ணி தருவிங்கனு பண்ணிக்கிலாங்க தான்னுங்க

ஓ சரிங்ண சரி இறக்குமோது நான் கால் பண்றங்கண ஆ சரி ஓகேங்கண சரி வணக்கணா தேங்க்யூங்க